இப்போ வந்து என்கிட்ட வந்து கால்நடைகள் இருக்குது அதில் வந்து என்ன இருக்குன்னால் மாடு இருக்குது இப்போ வந்து அது புதுசாக வந்து ஒரு இளங்கன்று போட்டிருக்கு அப்படின்னா வந்து அதை வந்து இப்போ ஒரு சுத்தமான இடத்துல வந்து வைக்கணும் அதே மாதிரி நல்லா வந்து ஒரு நல்லா ட்ரையான ஒரு மிதமான வெப்பமாக உள்ள இடத்துலதான் வைக்கணும் ஏன் அப்படின்னா வந்து ஈரமான இடத்துலையோ எங்கேயோ வைத்தோம்னா அப்படின்னா அதில் வந்து நோய்க்கிருமிகள் வந்து அதை வந்து ஈஸியாக வந்து அதை வந்து எளி எளிதில் வந்து அதுக்கு வந்து நோய்வாய் பட்டுரும் அதனால் வந்து அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பத்திரமா அதை பாதுகாத்து வைக்கணும் அதே மாதிரி புதுசாக போட்ட கன்றுகுட்டி வந்து ஐம்பதுலேருந்து நூறு பவுன்ஸ் வந்து வெயிட் இருக்கும் அது வந்து கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆனதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு மாதம் இல்லை ஒரு ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே அது வந்து தொள்ளாயிரம்லேருந்து ஆயிரத்து ஐநூறு பவுன்ஸ் வரையும் வர ஆரம்பிச்சுரும் அதே மாதிரி அது வந்து எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னா உடனே வந்து தாய்மாடு தாய்ப்பசு இருக்கில அதுக்கூட விட்றாம ஒரு ஒரு ஒரு மாதம் ஒரு ரெண்டு மூணு மாதமுமே அதை வந்து மற்ற அதர் கவுஸ் பிற மாடுகள் இருக்கில்ல அந்த மாடுகள்கிட்டேருந்தும் அதோட தாய்ப்பசுகிட்டேருந்துமே கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கணும் வச்சுக்கிட்டா வந்து அது வந்து கொஞ்சம் வந்து நல்லா ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன்லேயே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையிலேயே வந்து அது இருக்கும்